கோவிட் டைமில் வந்து நிறைய பெரிய சிட்டிஸ்சில் வந்து இருந்தவங்க ஒர்க் ஆஃபீஸ்சில் இருந்தவங்க எல்லாேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிகிட்டாங்க ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போதில் எல்லாேருமே ஒரே முட்டாக டவரில் அக்சஸ் பண்ணும் போதில் ஸோ நிறைய நெட்வொர்க் இஸ்யூ ஆச்சு அதில் வந்து ப்ராட் பேண்ட்டில் யூஸ் பண் ப்ராட் பேண்ட்டில் இருந்தவங்க எல்லாேருமே ஒய்ஃபைக்கு மாறினாங்க ஒய்ஃபைலேயுமே ஒய்ஃபை யூஸ் பண்ணுறவங்க நெட்டு ரொம்பவுமே ஸ்லோ ஆகிடுச்சு ப்ராட் பேண்ட்டில் யூஸ் பண்ணிணதுனால நெட் அதிலையுமே யூஸ் பண்ண யூஸ் பண்ணும் போதில் ரொம்பவுமே நெட் ஒர்க் டிலேவே தான் கிடைக்கும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸுக்கு எதுவுமே ஒர்கே ஆகாது நெட்டு இதுக்கப்புறம் வந்து பேங்களூர் சைட்டில் வந்து சிஸ்டம் நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும் நினைச்சோம்னா அது கன்ஃபார்மாக கரெக்டாக பண்ண முடியாது டைம் குறிப்பிட்ட டைமுகுள்ளே முடிக்கணும் நாங்கள் ஆஃபீஸில் இது பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம ஆனால் நெட் ஒர்க் இஸ்யூனால் எதுவுமே பண்ண முடியாது அந்த டவர் கிடைக்காதனால ரொம்பவுமே இஸ்யூவாக தான் இருந்தது ஜீப் ஜிபேயில் வந்து நம்ம ஏதாவது க்ராசரின்னு ஏதாவது வாங்கினோம்னா நம்ம அந்த டைமில் வந்து எல்லாேருமே உள்ளே சர்வர்குள்ளே இருந்ததுனால் நம்ம ஏதாவது பெ பேமெண்ட்டை ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுபோதுலேயும் நமக்கு சர்வர் எரர் இன்வேலிட் ட்ரான்ஸாக்ஷன் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்பவுமே நெட் ஒர்க்கு வந்து இதாக தான் இருந்துச்சி நம்ம ஏடிஎம்யில் போய் ஏதாவது வித்ட்ராவல் பண்ணியாவது எடுத்துக்கலாம்ன்னு பார்த்தா ஏடிஎம் சர்வரும் சில டைம்ஸ்சு வந்து நிறைய பேர் எங்கெங்கேயோ ஆக்சிஸ் பண்ணுறனால ஸோ அந்த சர்வருமே ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும் ஸோ சம் டைம்ஸ் சர்வர் இன்வேலிட் இல்லை இன்வேலிட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அந்த மாதிரியும் வந்திருக்கு